ஆ இருக்கம்ண்ணா நல்லா இருக்கிகளா ஆ இந்தாதாணே விளாண்டுட்ருக்காங்கணே ஓ ம் ஆ ஆமாண்ணே இங்கேயும் அப்படித்தான் ஆனால் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கன்ட்ரோலாக அப்பப்ப வாங்கிடுறது அதனால் கொஞ்சம் பரவால்லாமல் இருக்கு

ம்

ஆ ஆமாம் ஃபோன்ருந்தான் தான் சாப்பிட செய்யுதுக இல்லை நம்ம சொல்றதை கேட்கறதுனா அதுகளுக்கு ஃபோன்தான் முக்கியமாக தேவைப்படுது அந்த மாதிரி ஆயிடுச்சு ம்

ஆ ஆ

ஓ சரிணா ஆ சரிணா ஆ ஆ சரிணா ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆமாம்ணே ஆமாம் அவக வேலைக்கு போய்ட்டு வர்றது டயட் ஆய்ருது வந்து தூங்கிடுறாக அதனால் எந்திரிக்கிறதில்லைணே ஆ சரிணா ஆ ம் ஆ ஆமாம் கண்டிப்பாண்ணே ஆ சரிணா நான் கண்டிப்பாக கூப்ட்டு வரேன்ண்ணா ஆ சரிணா